இப்போ சாம்பார் பற்றி சொல்லப் போகிறோம் சாம்பார் வந்து பருப்பு எடுத்துக்கணும் கால் கிலோ பருப்பு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுவிட்டு அதில் ரெண்டு தக்காளியை போட்டுவிட்டு குக்கரில் விசில் ரெண்டு விசிலு விட்ட பிறகு நம்ம ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்தாண்ட பக்கம் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுவிட்டு கொஞ்சம் அதிகமாக சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் மிளகு கொஞ்சம் ரெண்டு மூணு மிளகு சேத்துவிட்டு அதில் வெங்காயத்தைப் போட்டு வதக்கிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பல் பூண்டு எடுத்து மிக்சியில் அரைத்து வெங்காயத்தை பொடியாக வதக்கிவிட்டு தக்காளியை போட்டுவிட்டு தக்காளியை போட்டுவிட்டு கத்திரிக்காய் பீன்ஸ் நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்குதோ அதை நம்ம போட்டு நல்லா வதக்கிவிட்டு மிளகாத்தூள் போட்டு வதக்கிவிட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டா கொதிக்க விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுவிட்டு பக்கத்தில் ரெண்டு விசிலு பருப்பு வெந்தவுடனே எடுத்து பார்த்துட்டு அதில் தேவையான அளவு புளி ஒரு எலுமிச்சைக்கா சைஸ் புளி எடுத்து கரைத்து அதில் ஊத்திவிட்டு சாம்பாரை ஒன்னாக சேர்த்து ஊத்திவிட்டு அப்பறம் லாஸ்ட்டாக நம்மளுக்கு சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி போட்டுவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த டைமில் போட்டால் சாம்பார் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் காரக்கொழம்பு கத்திரிக்காய் காரக்கொழம்பு பார்த்தீங்கனா நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா இருக்கும் நல்லெண்ணெயில் கத்திரிக்காவை நல்லா வதக்கிவிட்டு அதை தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிவிட்டு அதுக்கு வெந்தயம் நல்லா வறுத்து பொன்னிறமாக ஆக்கிவிட்டு அப்பறம் வெங்காயத்தைப் போட்டு அப்பறம் தக்காளியை போட்டு அப்பறம் கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கிவிட்டு வதங்கின கத்திரிக்காயை போட்டதுக்காக திருப்பிலாம் வதக்க தேவையில்லை அந்த கத்திரிக்காயை மட்டும் போட்டுவிட்டு தனியாத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வறுத்தால் அந்த பச்சை வாசனை போய்டும் அதனால் நம்ம அதுக்கு அப்பறம் தண்ணியை ஊத்திவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டால் அதுதான்ங்க எண்ணெய் கத்திரிக்காய் கொழம்பு அதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுருணும் இது தான்ங்க எண்ணெய் கத்திரிக்காய் கொழம்பு இப்போ ப்ரெட் அல்வா ப்ரெட் அல்வானு பார்த்தீங்கனா ப்ரெட்டு மேலே இருக்கிற ப்ரவுன் கலரை எடுத்துவிட்டு உள்ளே இருக்கிற ஒயிட் கலரை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணப் போகிறோம் அந்த ஒயிட் கலரை மட்டும் ட்ரையாங்கள் ஷேப்பில் நம்ம கையாலேயே கட் பண்ணிவிட்டு கையாலேயோ இல்லைன்னா கத்தியாலேயோ கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தால் அது நம்மளுக்கு மொறு மொறுனு ரஸ்க் மாரி ஆகிடும் அந்த ப்ரெட்டெல்லாம் அந்தமாரி வறுத்து எடுத்துவிட்டா அப்புறமேட்டா பாலை நல்லா கொதிக்க வைச்சி நல்லா ஆற வைச்சி வைச்சிருந்த பாலை எடுத்து அந்த ப்ரெட் அல்வாவுக்கு தனியாக ஒரு கடாயை போட்டு எடுத்து பாலை நல்லா ஏலக்காவைப் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த ப்ரெட்டை அதில் போட்டு தேவையான அளவுக்கு சக்கரை போட்டு அதில் முந்திரி ஏலக்காய் முந்திரி திராட்சைல்லாம் நல்லா வறுத்து எடுத்து அதில் போட்டு எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரெட் அல்வா அப்பறம் பீட்ரூட் அல்வா பீட்ரூட் அல்வாவும் அதே மாதிரி தான்ங்க பீட்ரூட் அல்வாவுக்கு பால் நல்லா கொதிக்க வைச்சி எடுத்துக்கின்னு பீட்ரூட்டை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து வறுத்துவிட்டு அந்த அப்பறம் நல்லா வெந்ததுக்கு அப்பறம் பாலை ஊற்றி பாலை ஊற்றி நல்லா அது ட்ரையான பிறகு சக்கரையை போட்டு அப்பறம் ஏலக்காவை போட்டு முந்திரி திராட்சை போட்டு எடுத்தால் அதுதான்ங்க பீட்ரூட் அல்வா அப்பறமேட்டா ரசம் ரசம் வந்து நம்ம புளியை ஒரு எலுமிச்சைக்கா சைஸ் புளியை எடுத்து கரைச்சுட்டு அதுக்கு அப்புறமேட்டா ரெண்டு தக்காளியை போட்டு நல்லா கரைச்சுட்டு அப்பறம் மிளகு சீரகத்தை வறுத்து ரெண்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்துவிட்டு அதில் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைத்து அது கூட ஒரு பூண்டு எடுத்து போட்டு நல்லா அரைத்து அந்த அந்த அந்த அது என்னது அது அது புளி தண்ணியில் கொட்டிவிட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டு அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுவிட்டு எடுத்து தாளிப்புக்கு எண்ணெய் வைச்சி கடுகு போட்டு இது தண்ணியை எடுத்து அதில் ஊத்திவிட்டா புளி தண்ணியை எடுத்து அதில் ஊத்திவிட்டு தேவையான கொஞ்சம் தண்ணி கலந்து ஊத்திவிட்டா அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அந்த கிண்ணத்திலேயே போட்டு நல்லா புஃபுனு ஒரு கொதி வரும் கம்மியான ஸ்டேஜில் வைச்சா தான் நல்லா வேகும் அதனால் நம்ம கம்மியான ஸ்டேஜில் வைச்சி நல்லா மீடியமான மிளகு ரசம் இருக்கும் இந்த ரசம் வைக்கலாம் அந்தமாரி ரசம் வைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கீழே வைச்சிருக்குற கிண்ணத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுவிட்டு அதை ரசத்தை எடுத்து வெந்து கொதித்து வந்த ரவை ரசத்தை எடுத்து கிண்ணத்தில் ஊற்றினா அது வீடே மண மணக்க ரசம் ஒன்று வைச்சிர்லாம் அப்புறமேட்டு பாயாசம் பாயாசம்னு பார்த்தீங்கனா சேமியா ஜவ்வரிசி எல்லாத்தையும் நம்ம வறுத்து தான் செய்யப் போகிறோம் ஜவ்வரிசியை நல்லா வறுத்துவிட்டு அதை சுடு தண்ணியில் போட்டால் நல்லா நல்லா கரைஞ்சுப் போய்டும் வறுத்தது வந்து சூடாக இருந்தால் ஆற வைச்சிட்டு தண்ணியில் இது தண்ணி நல்லா பக்கத்தில் போட்டுவிட்டு தண்ணி போட்டு கொதிக்க வைக்கணும் லைட்டாக கதகதப்பிலயே எடுத்து அந்த ஜவ்வரிசியை போட்டால் ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்பறம் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்பறம் ஃபுல்லாக வேக வைக்ககூடாது ஃபுல்லாக வெந்துச்சுன்னா அது கொழைஞ்சி போய்டும் ஓரளவுக்கு வெந்துச்சுன்னாவே போதும் சூட்டில் அது வெந்துடும் தட்டை போட்டு மூடி வைச்சா அப்புறமேட்டா இது சேமியாவை எடுத்து வறுத்து ப்ரவுன் கலரில் ஆன பிறகு எண்ணெய்லாம் ஊற்றி வறுக்க தேவையில்ல நெய் ஊற்றி வறுத்தால் தான் நல்லா இருக்கும் எல்லாமே அது சேமியாவை எடுத்து அதில் கொட்டிட்டோம்னா அது ஒரு லைட்டாக அதுவும் ஒரு ஸ்டேஜ் அளவுக்கு தான் வேகணும் நம்ம சூட்டுலேயே எவ்வளோ நேரம் இருந்தாலும் அது வெந்துவிடும் அதில் ஏலக்காப் பொடி சக்கரை அதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டு நம்ம தாளிக்க தாளிக்கிறதுக்கு முந்திரி திராட்சை பாதாம் எதாக இருந்தாலும் நம்ம பொடி பண்ணி எடுத்து நம்ம வறுத்து எடுத்து வைச்சி அதில் போட்டுவிட்டா நல்லா இருக்கும் ரொம்ப குங்குமப்பூ கூட போடலாம் அது கலர் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் ஆற வைச்சிருந்த பாலை அதில் ஊற்றினா அது பாயாசம்ங்க இது ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த பாயாசம் எல்லாமே முழுமையாக கிடைக்கும் பாயாசம் அப்புறமேட்டா பார்த்தீங்கனா வடை உளுத்தம் வடைனு பார்த்தீங்கனா நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்கிற உளுத்தம் வடைக்குலாம் அவ்வளோ டேஸ்ட்டு தர தராதுங்க கிரைண்டர்ல போட்டு நல்லா நல்லா சாஃப்ட்டாக வர வரைக்கும் தண்ணி ஊத்தாமல் அரைத்து எடுத்து மாவு எடுத்து வைச்சி அதில் வெங்காயம் போட்டு அதில் பச்சைமிளகா ஒரு ஒரு எல்லாத்துலேயும் ஒரு பச்சைமிளகா போட்டால் தான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பச்சைமிளகா மிளகு அதெல்லாம் இடித்துப் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா துருவி நறுக்கிப் போட்டு நல்லா கலந்து விட்டு எண்ணெயை நல்லா சூடான பிறகு ஒன்று ஒன்றா தட்டிப் போட்டு எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க ஹோட்டல்லையே அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க ரொம்ப ருசியா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதுக்கு அப்புறமேட்டா கடலை பருப்பு வடையும் அதே மாதிரி தான்ங்க கடலை பருப்ப ஒன்றும் பாதியுமாக அரைத்து அதில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கூட போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும்ங்க சோம்பு போட்டால் தான்ங்க அது வாசனையாக இருக்கும் சோம்பு போட்டு ஒரு ஒரு ஒரு ஒன்று போட்டு தட்டி எடுத்தால் ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும்ங்க அதுக்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கனா வீட்டில் சுண்டைக்கா கொழம்பு சுண்டைக்கா வந்து வயிற்று புண்ணை ஆற்றுங்க வயிற்று புண்ணணை ஆத்துகிறதுக்காக சுண்டைக்கா கொழம்பு வைப்பாங்க சுண்டைக்கா கொழம்புனா ரொம்ப பிடிக்கும் சுண்டைக்கா கொழம்பு வந்து அது நல்ல வெங்காயம் சுண்டைக்காவ ஃபஸ்ட்டு தட்டி ஒன்றும் பாதியுமாக தட்டி எடுத்துக்கணும்ங்க தட்டி எடுத்துவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு கழுவ கழுவி தட்டில் எடுத்து வைச்சிக்கின்னு அந்த உள்ளே இருக்க சீட்ஸெல்லாம் போய்டும் ஃபுல் முழுமையா போகணுன்னு அவசியம் இல்லை ஒன்றும் பாதியுமாக தட்டி எடுத்து வைச்சாவே போதும் அதுக்கு அப்புறமேட்டா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கும் வெந்தயம் போட்டு ப்ரவுனிஷாக வர வரைக்கும் வைச்சிருந்து அதுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டு வறுத்தால் வாசனையே அப்பவே செம வாசனையாக இருக்கும் அப்பறம் தக்காளி போடணும் தக்காளி போட்டு சுண்டைக்காவ நல்லா ஓரளவுக்கு நல்லா வேக வைச்சிட்டு அப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுட்டு கீழே வந்து நம்ம எப்பயுமே நம்ம காரக்கொழம்பு வைச்சா புளியும் மிளகா தூள்லாம் ஒன்னாக கரைத்து வைச்சி தான்ங்க நாங்கள் செய்வோம் தனி தனியாகலாம் செய்யவேணாம் புளி மிளகாத்தூள் உப்பு போட்டு கரைத்து வைச்சிருந்த புளி தண்ணியை எடுத்து ஊத்திவிடுவோம்ங்க அவ்வளோ தான்ங்க நல்லா கொஞ்சம் ட்ரையாக ஆக ஆக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் லாஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றணும் ரவை கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் அப்புறமேட்டா என்ன கொழம்பு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா உருண்டக் கொலம்பு உருண்டக் கொழம்புனா அந்த காலத்தில் தான் வைச்சிருப்பாங்க உருண்டக் கொழம்பு வந்து நம்ம பண்ணுறத்துக்கு பழைய வடை வீட்டில் இருந்தாலும் செய்யலாம் இல்லைன்னா நம்ம உளுத்தம் மாவு இந்த இது கடலை மாவு எடுத்து கடலை மாவில் அதேமாரி வடை சுடுற மாரி வடை சுடுற மாரி நல்லா வெங்காயம் பச்சைமொளகா அதெல்லாம் போட்டு உருண்ட பண்ணி நம்ம வடை சுடுறத்துக்கு தட்டிப் போடுவோம் அதுக்கு உருண்ட உருண்டையா போடணும் இதுக்கு உருண்ட உருண்டையா போட்டு அதில் ஊசியால் ஒரு சைடில் சைடில் ஒன்று ஒன்று குத்துறத்துக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வேக வைச்சிர்ணும் வேக வைச்சிட்டு சைடில் ஒரு ஒரு குத்து குத்திவிட்டு எடுத்து வேக வெச்ச இதுவ தனியாக வைச்சிக்கணும் வைச்சிட்டு அதுக்கும் எண்ணெய் கடுகு சீரகம் அதெல்லாம் போட்டு தாளித்து அதுக்கு அப்புறமேட்டா அது வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிவிட்டு அதுலேயும் பச்சைமொளகா தான்ங்க டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அப்போ தான் பச்சைமொளகாவும் போடணும் அது போட்டால் தான் வாசனையும் கம கமக்க இருக்கும் நல்லாவும் இருக்கும் அப்புறமேட்டா நல்லா மிளகாத்தூள் உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டு லாஸ்ட்டாக அந்த மூடியை முன்னாடி டேஸ்ட்டு அதனோடய புளிப்பு தன்மை அதனோடய காரம் அதனோடய எல்லாமே அதுக்குள்ள போகும் நல்லா ஊசியில் குத்தி குத்தி அதுக்குள்ளார அதை கொழம்புக்குள்ளார போட்டுவிட்டா அதோடய ருசியும் வாசனையும் சாப்பிட்ற வைக்கும் அதுவும் இல்லாமல் உருண்டக் கொழம்பு எப்படின்னு பார்த்தீங்கனா இது நான் உளுத்தங்கஞ்சி அதிகமாக செய்வேன்ங்க உளுத்தங்கஞ்சி சாப்பிட்டா முதுகு வலியும் இடுப்பு வலிலாம் வராது அது இது வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுனு பார்த்தீங்கனா நான் ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு நம்ம கருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்தால் தான்ங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆனால் எங்களுக்கு அவ்வளோவா கிடைக்காது அதனால் நான் வெள்ளை உளுத்தம் உளுந்து எடுத்து வறுத்து பொன்நிறமாக வறுக்கணும்ங்க அது ஒரு மணிநேரம் இல்லை அரை மணிநேரம் இல்லை இருபது நிமிஷம் ஆகுங்க அதை வறுத்து எடுத்துவிட்டு அதை பொடி பண்ணிவிட்டு அது கூட அது ஸ்மெல் வராதுக்கொசரம் நான் என்ன பண்ணுவேன்னா ஏலக்காவை ஒரு ரெண்டு தட்டிப் போட்டு அது வாசனைக்கு போட்டுவிட்டு அப்புறம் சுடு தண்ணியில் கொதிக்க வைச்சிட்டு கொதிக்க வைச்சிட்டு என்ன பண்ணுவேன்னா உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துப் போட்டு தண்ணியாக காய்ச்சினா தான்ங்க அது நல்லா இருக்கும் கெட்டியாக தான் குடிக்கணுங்கிறாங்க நாங்கள் ஆனால் தண்ணியாக குடித்தா தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் தண்ணியில் அந்த உளுத்தங்க உளுத்தமாவை எடுத்து அரைத்து வைச்சிருக்குற உளுத்தமாவை எடுத்து நல்லா கரைத்து அது தண்ணியில் நல்லா தண்ணியாக கரைச்சுட்டு அந்த சுடுத்ண்ணியில் ஊத்திவிட்டு கை விடாம கிண்டினா தான்ங்க ஒரு அடிப்பிடிக்காம இருக்கும் அது அடிப்பிடிக்காம இருக்கிறத்துனால அப்பவே ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டு நாங்கள் லைட்டாக நம்ம கை எடுத்துட்டோன்னாலே நம்ம அது வந்து அடி பிடிச்சிக்கும் அதனால் நம்ம கை விடாம கிண்டி நம்ம நாட்டு சக்கரையோ இல்லனமோ வெல்லமோ இல்லைன்னா சக்கரை உங்களுக்கு எது டேஸ்ட்டு பிடிக்கிதோ அத போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இதனால் உடல் வலுவைத் தரும் முதுகு எலும்புகள் வலு வலுவாகும் இவ்வளோ தான்ங்க நாங்கள் பண்ணுவோம் பண்ணும் இன்னும் நிறையா பண்ணுவோம் இன்னைக்கு இதுவே இது தான்ங்க